நான் வந்து பழையகாலத்துக்கு ரொம்ப இந்த புத்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் கம்பராமாயணம் மஹாபாரதம் அந்தமாதிரி புராணங்கள் இதெல்லாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எனக்கு தெருக்கூத்தில் வந்து மிருதங்கம்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இசை அந்த இசையை வந்து நம்ம எப்படியாச்சும் கத்துக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சிறிய வயசு எட்டு வயசிலேந்து ஒரு ரொம்ப மிகுந்த ஒரு ஆசை அப்போது நான் வந்து மிருதங்கத்தை தொட்டு வயது தொட்டு அடிக்கும்போது என்னுடைய வயது வந்து ஒம்போது ஆனால் நான் ஸ்டேஜில் வாசிக்கும்போது என்னுடைய வயது வந்து பதினேழு இப்போது நான் கத்துக்கிட்டு எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னைக்கி நல்ல முறையில் சாப்பிட்றது நல்ல முறையில் துணி போடுறது என்னோட தொழில் ரீதியாதான் என்னுடைய கல்வியால் கிடையாது இந்த தொழில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இதுவந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொழில் இது மட்டும் இல்லை கிராமிய கலைகள் அனைத்தும் அறுபத்தி நாலு கலையும் வந்து மிகச்சிறப்பான தொழில் இதுல வந்து நிறையா நல்லதிற்கான அனுபவங்கள் நிறையா இருக்கு